விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியமாக விளையிற பயிர்கள் என்னெனா கரும்பு அரிசி தக்காளி வெங்காயம் பருப்பு வகைகள் அதுக்கப்பறம் பழங்கள்லாம் அந்தளவுக்கு இல்லை பழங்களில் பார்த்தீங்கனா மாம்பழம் அந்தமாதிரி கொய்யா பழம் ஓரளவுக்கு தான் விளையும் புகையிலைலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகமாக பயிரிடபடுறதில்லை பயிரடப்படுறதே இல்லை நெக்ஸ்ட்டு இதில் எப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கள் எனக்கு அதிகமாக தெரியாது அதில் அரிசி மட்டுதான் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நெல்லுன்றது எங்கள் எங்கள் ஊரில் ரொம்ப அடிக்கடி அதுதான் பயிரிடுவாங்க நெக்ஸ்ட் வேர் கடலை வேர் கடலைன்றது ஜெஸ்ட்டு அது நல்லா உழுதுட்டு அந்த விதையெல்லா போட்டுட்டாங்கன்னா லைட்டா தண்ணி பாசுவாங்க ஃபர்ஸ்ட்டு பாசுனவுனே அந்த செடி வளரும் வளர்ந்ததுக்கப்பறோம் மண்ணுக்கு அடியில் தான் அந்த வேர்க்கடலை எல்லாமே விளையும் ஸோ அது அதுக்கு டைம் பீரியட்லாம் இருக்கும் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது எந்தெந்த பருவத்தில் அதெல்லாம் பயிரிடுவாங்கனு தெரியாது ஆனால் இதுமாதிரி கரும்பு அரிசி வெங்காயம் தக்காளி வெண்டக்காய் இந்தமாதிரி விதைகள்தான் விதைப்பாங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்